எனக்கு இசை என்பது மிகவும் பிடித்தமான ஒன்று உலகில் எனக்கு மிகவும் பிடித்தது இசை ஆகும் எனக்கு அனைத்து வகையான இசைகளும் மிகவும் பிடிக்கும் நான் நான் மதுரையில் இளையராஜா இ இளையராஜா இசைக்குழு ஒரு ஆர்கெஸ்ட்ராவை நடத்தியுள்ளது அதை நான் நேரில் சென்று கண்டித்தேன் அப்பொழுது எஸ்பிபி சரண் இளையராஜா மலேசியா வாசு மலேசியா வாசுதேவன் யுகேந்திரன் மனோ கங்கை அமரன் கங்கை அமரன் மற்றும் சில முன்னணி பாடகர்கள் பாடகிகள் கலந்து கொண்டு பாடுவதைக் கேட்டேன் அவர்கள் அந்த இசை அமைப்பு சுக இனிமையாக இருந்தது காதுகளுக்கு சூப்பராக இருந்தது நான் பல்வேறு வகையான இது இசை பாடகர்களின் பாடலை கேட்க ஆர்வம் உள்ளவன் குறிப்பாக மறைந்த எஸ்பிபி அவர்கள் அவர்களின் குரல் எனக்கு மிகவும் பிடிக்கும் ஆனால் அவர் மறைந்து விட்டார் அவர் குரலைக் கேட்க முடியாது கேஜே யேசுதாஸ் ஜெயச்சந்திரன் சித்ரா ஸ்வர்ணலதா ஸ்வர்ணலதா சுசீலா சுசீலா மற்றும் எஸ்பிபி சரண் விஜய் யேசுதாஸ் கார்த்திக் கார்த்திக் அனுராதா ஸ்ரீராம் சித் சித்ரா போன்ற பாடகர்களின் குரலை நேரில் காண்க காண வேண்டும் என்ற ஆசை எனக்கு உள்ளது தமிழகத்தில் எந்த ஒரு மூலையில் இசை நிகழ்ச்சி நடந்தாலும் நான் செல்ல ஆர்வமாக உள்ளேன் மேற்கண்ட பாடகர்களின் பாடலை கேட்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு உள்ளது முக்கியமாக வட நாட்டுப் பாடலான உதித் நாராயணன் சுகிர்ந்தர்ஷிங் ஸ்ரேயா கோஷல் அவர்களின் அவர்கள் பாடுவதை நேரடியாக கேட்க ஆசையாக உள்ளது தமிழகத்தில் இசை அமைப்பாளரான ரகுமான் தேவா வித்யாசாகர் இளையராஜா அனிருத் யுவன் சங்கர் ராஜா போன்ற இசை அவர்களின் குரலையும் நேரில் கேட்க வேண்டுமென்ற ஆசை எனக்கு உள்ளது